பொதுவாகவே மார்கெட்ல பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஆடைய விட கையால் பின்னப்பட்ட ஆடை தான் தரம் அதிகம் ஆகையினால் ரெடிமேட் ஆடையை விட மக்கள் வந்து அதிகமான மக்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் கையால் பின்னப்பட்ட ஆடை தையல் தொழில்நுட்பத்தோட தைக்கப்பட்ட ஆடைகளைத் தான் மக்கள் அதிகமாக விரும்புவாங்கள் ஏன்னா அவங்களுக்கு ஏற்றாற்போல் அளவு மற்றும் அந்த பின்னலுடைய தரம் அந்தப் பின்னப்படுகின்ற அந்த பின்னல் தொழில்நுட்பத்துடைய தரம் மற்றும் தையல் தொழில்நுட்பத்தினுடைய அந்த ஸ்ட்ரிச்சிங் போன்ற அந்த தொழில் யுக்தி இவைகளை எல்லாம் மக்கள் வந்து விரும்புகிறாங்க தன்னுடைய அளவு மற்றும் தன்னுடைய உடல் எடைக்கு ஏற்றாற்போல் அந்த துணியை அவங்க தையல் தையல் தைத்து போட்டுக்கிறதை தான் மக்கள் விரும்புகிறாங்க ஆகையினால் ரெடிமேட் ஆடைகளுக்கு எந்தளவுக்கு மவுசு இருந்தாலும் அது தான் கையால் பின்னப்பட்ட தையா தையல் தொழில்நுட்பத்துக்கு உட்பட்ட ஆடைகளுக்கு ஒப்பாக முடியாது கையால் பின்னப்பட்ட ஆடைகளுக்கு உரிய தரம் தான் அதிகம் இது அனைத்தும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடக் கூடிய ஒரு ஒரு உன்னதமான உண்மை எல்லா மக்களும் விரும்பக்கூடியதும் அதுதான் ஆகையினால் ஆகையினால் எப்போதுமே பார்த்திங்கன்னா பின்னல் பின்னக்கூடிய தொழில்நுட்பத்துக்குத் தான் தரம் மதிப்பு அதிகம் தையல் தொழில்நுட்பத்துக்குத் தான் மதிப்பு அதிகம் ரெடிமேட் ஆடைகளுக்கு மதிப்பு மிகவும் குறைவு என்பதே நிதர்சனமான உண்மை